ஹலோ அண்ணா நாங்கள் மூக்கனூரிலருந்து பேசுகிறோங்கண்ணா கேபிஎஸ் ட்ராவல்ஸா அண்ணா இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் வெளியில் போகணும்ண்ணா ஆமாம் கொஞ்சம் லாங் டிரைவ்ண்ணா கும்பகோணம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது மொத்தம் அஞ்சு பேருண்ணா எவ்வளோ அமௌண்ட் பே கேக்கு கேட்குறீங்க அண்ணா இவ்வளோ அமௌண்டெலாம் கேட்டிங்கன்னால் எப்படிண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொடுங்க ஆமாண்ணா ஆ ஓகேண்ணா எப்போ வரீங்க ஆ ஓகேண்ணா இன்னும் ஒன் ஆ ஒன் அவர் ஆகுமா ஆ சரிண்ணா வெயிட் பண்ணுறோம் வாங்க ஓகேண்ணா